ஆ ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார்

சரிங்க சார் இருக்குது சார் சரிங்க சார்

அது அது டைமிங்க் பொறுத்தது சார் ஆமாம் ஆமாம் சார் வெயிட்டிங் சார்ஜ் வந்து பேமெண்ட்டோடு சேர்ந்து வரும் சார் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கல்லணையும் ஸ்ரீரங்கமும் போகணுமா சார் ஆ மொத்தம் சிக்ஸ் தெளசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் சார் ஆ ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஆ எப்போ வரணும் சார் கரெக்டாக சரிங்க சார் ஆ நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸாக வந்து எங்களுக்கு வந்து எங்களோடய வெப்சைட்டில் பே பண்ணிடுங்க ஒரு தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆ ஓகேங்க சார் கரெக்டாக நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் சார் ஆ ஓகே சார் கன்ஃபார்மாக வந்துடுறோம் தேங்க் யூ சார் ஆ